அரியலூர் மாவட்டத்தில் மக்கள்கள் பொதுவாக பல சவால்கள் மற்றும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இந்த சவால்கள் மற்றும் சிக்கல்கள் அவர்களது வாழ்க்கையில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நமது வாழ்வில் சுற்றுசூழல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஆனால் அரியலூரில் ஜிப்சம் என்ற ஒரு வகை சிமெண்ட் தாது அதிகமாக கிடைப்பதால் அரியலூரை சுற்றி பல சிமெண்ட் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் அரியலூரில் சுற்றுசூழலில் மிகவும் பாதிப்பு ஏற்படுகிறது இத்தொழிற்சாலைகள் ஒரு நாளைக்கு பல லிட்டர்கள் நிலத்தடி நீரை உறுஞ்சிகின்றன இதனால் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைகிறது அது மட்டும் அல்லாமல் நீரும் மாசுப்படுகிறது இத்தொழிற்சாலைகளிருந்து வெளியேறும் புகைகள் காற்றுமண்டலத்தை மாசுப்படுத்துவதோடு மிகவும் வெப்பத்தையும் உமிழ்கிறது இதனால் சிஓடூ என்கின்ற கார்பன் டை ஆக்ஸைட் மிகவும் அதிக அளவில் வெளியேற்றப்படுகிறது மக்கள் தொகையில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது எப்படி எனில் மக்கள் தொகையானது அரியலூரில் மிகவும் குறைந்த அளவே இருக்கிறது ஏனெனில் தொழிற்சாலைகள் மிகவும் அருகில் இருப்பதால் மக்கள்கள் வாழும் சூழல் மிகவும் குறைந்து விடுகிறது பல பேர் வெளிநாடுகளுக்கும் வெளி ஊர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் இடம் பெயர்ந்து சம்பளத்திற்காக வேலை செய்கின்றனர்